எனக்கு பழைய பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் அதும் எம்ஜிஆர் பாட்டுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு ரெண்டு வரி நான் பாடி காட்டுறேன் நீ உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் தாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் உலகத்தில் போராடலாம் இந்த மாதிரி கருத்தான பாட்டுக்கல் கருத்தான பாட் அதில் இந்த பாட்டுலயெல்லாம் கருத்தாக இருக்குதுப்பா அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டுகளெலாம் இன்னும் ரெண்டு பாட்டு பாடலாம் ஆனால் எனக்கு இப்போ வரமாட்டேங்கிது அவசரத்துக்கு